காலேஜ் ஸ்டூடண்ட்டா யாரும்மா நீங்கள் அப்படியாம்மா சொல்லுங்கள்ம்மா சொல்லுங்கள்ம்மா சரிம்மா அப்படியாம்மா ட்ரைவர்கிட்ட கேட்டுப் பார்த்தீங்களா தேடிப் பார்த்தீங்களா அப்படியா சரிம்மா சரிம்மா ம் மா இது உங்களுக்கு பருவத்தேர்வு தானே இப்போ தொடங்குது பருவத்தேர்வு முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கடைசியாக ஃபைனல் செமஸ்டர் எக்ஸாம் வரப்போது இப்போ பருவத்தேர்வு எழுதி முடிச்சிட்டிங்களா அதுக்குமே வந்து உங்களுக்கு ஐடி கார்டு வேணுமே கவனமாக இருக்கிறதில்லையாம்மா சரி சரி சரி நீங்கள் வந்து இங்கே அலுவலகத்துக்கு போனிங்களா அலுவலகத்தில் போய் கேட்டிங்களா இல்லையா சரி சரி உங்களுக்கு பரிட்சை நெருங்கிருச்சு இந்தநேரத்தில் நம்ம இந்த மற்ற எப்போதும் இருக்கிற மாதிரி இந்த ஃபைன் கட்டுறது அதெல்லாம் வேணா நீங்கள் முதல்ல போய்விட்டு என்ன பண்ணுங்கள் நான் சொல்லிவிடுறேன் அலுவலகத்தில் சொல்லிவிடுறேன் சுரேஷ்ன்னு ஒரு சார் இருப்பார் அவரை போய் பார்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் முதல்ல உங்கள் ஐடி கார்டை வாங்கிருங்க புதுசாக போட்டு வாங்கிருங்க அதுக்கப்புறம் இந்த செமஸ்டர் முடியிறப்போ வந்து பணங்கட்டுவீங்கள்ல அப்போ அதுக்கூட சேர்த்து கட்டிக்கலாம் சரியாக முதல்ல பரிட்சை தான் முக்கியம் இந்த பத பதட்டத்தில் பரிட்சையவிட்றாதீங்க பரிட்சையை கவனமாக பாருங்கள் கவனமாக இருங்க முதல்ல இனிமே சரியாக ஆ இனிமே இதைமாரி தொலைச்சிடாதீங்கள் பரிட்சை ரொம்ப நெருங்கிருக்கு நல்லா பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் ஓகேம்மா ஓகேம்மா சரிம்மா சரிம்மா நல்லதும்மா